ஹலோ காரைக்குடி கிச்சனா சார் குட் மார்னிங் சார் இந்தமாதிரி நான் வந்து ஒரு பத்து நிமிசத்துக்கு முன்னாடி வந்து ஃபுட்டு ஆட்ரு பண்ணியிருந்தேன் ரெண்டு நான் வெஜ் மீல்ஸ் ஒரு பிரியாணியும் ஒன்று ஆட்ரு பண்ணி இருந்தேன் அது வந்து கேஷ் ஆன் டெலிவெரி இருக்குதானே சார் கேஷ் ஆன் டெலிவெரி வந்து என்கிட்ட வந்து அக்கவுண்ட்டில் பேலன்ஸ் இல்லை சார் கையிலதான் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாமா அதுக்கு வேற எதாச்சு சாய்ஸ் இருக்கா சார் கையிலதான் பேமெண்ட் இருக்கு இல்லைனா சாரி சார் இல்லைனா வந்து ஆட்ரு வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன் சார் கேன்சல் பண்றதுக்கு ஏதாச்சும் ஃபீஸ் ஃபைன் மாதிரி வாங்குவீங்களா சார் ஃபிப்ட்டி ருபீஸ் சரி ஓகே சார் அது மட்டும் பண்ணுறேன் சார் கையிலதான் சார் கேஷ் இருக்கு அக்கவுண்ட்டில் பேலன்ஸ் சுத்தமாக இல்லை சார் அதனால் வேற எதாச்சு சாய்ஸ் மூலியமாக கேஷ் ஆன் டெலிவெரி பண்ணலாமா சரி ஓகே தேங்க்யூ சார் சாரி சார்